எங்கள் பகுதியில் தப்பு நடக்குதா என்னன்னு பாக்கிறதுக்கு மாசம் ஒரு டைமு வருவாங்க போலீஸ்காரங்க வருவாங்க பார்ப்பாங்க எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்பாங்க ஏதாவது தப்பு நடக்குதா என்னம்மானு அதை பார்த்து கேட்டு விசாரித்து கண்டுபிடிப்பாங்க இல்லைன்னா நாங்களும் வந்து சார் இது மாதிரி தப்புகள் நடக்குது எங்களுக்கு கேமரா வைச்சி கொடுங்க சிசிடிவி கேமரா வையுங்க அது வச்சுக்கங்களேன் நல்லது திருடு போகுது அப்படி இப்படின்ட்டு சொல்வோம் அதனால் அதுவும் தெரிஞ்சு சொல்வோம் அவங்களும் மாசத்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போவாங்க என்ன தப்பு ஏது நடக்குது என்னன்னு அவங்க மாதம் ஒரு தடவை வாரம் ஒரு டைம் கூட எங்கள் சார்பாக போடுங்க சார் எங்கள் பகுதியில் போலீஸ் வந்து பார்ப்பாங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்கள் அப்படினு சொல்வோம் அதுக்கு அப்புறம் அவங்களாவும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க நாங்களும் சொல்வோம்